ஹலோ வணக்கம் சார் அண்ணாமலை ஹோட்டலுங்களா என் பேர் ராமதாஸ் சார் இங்கே ரொம்ப மழை பேய்ஞ்சி வெளில வரமுடியாத சூழ்நிலை இருக்குது சார் அப்போ சாப்பாடு செய்ய முடியாது சாப்பாடு செய்யமுடில சார் பசங்கள்லாம் இருக்கிறாங்க அதனால் எங்கள் ஆர்டர் எடுத்துடுறீங்களா சார் நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்த நான் எல்லா ஹோட்டலுக்கும் ஃபோன் பண்ணேன் சார் யார் யாரும் டெலிவரி பண்ணமாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க சார் தயவுசெய்து நீங்களாவது ஆர்டர் எடுத்துக்கோங்க சார் பசங்க வயசுக்கு வயசானவங்க இருக்கிறாங்க குழந்தைங்க இருக்கிறாங்க கொஞ்சம் நீங்கள் தான் சார் எங்களுக்கு கருணை காட்டணும் ஆர்டர் எடுத்துக்கோங்க சார் ஆர்டர் எடுத்துடுவீங்களா சார் ஓகே சார் இருங்கள் அட்ரஸ் சொல்றேன் சார் நம்பர் சிக்ஸ் பிள்ளையார் கோவில் தெரு மெயின் ரோடு சார் ஆர்டர் என்னென்னா சார் அஞ்சு இட்லி நாலு புரோட்டா சப்பாத்தி ஒரு அஞ்சு சார் ஆர்டர் நோட் பண்ணிக்கோங்க சார் தேங்க்யூ சார்